பொது சேனல் என்பது எல்லா பொது இடங்களையும் என்னென்ன அட்டூழியம் நடக்குது எங்கே கொலை நடக்குது எங்கே திருட்டு நடக்குது எங்கே கற்பழிப்பு நடக்குது இந்தமாதிரி நியூஸெல்லாம் சொல்கிறது நியூஸ் ஜெ ஒன்றுதான் மற்ற சேனலெல்லாம் மூடி மறைக்கிறாங்க அது வந்து அரசாங்கத்துக்கு ஆளுங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பக்கபலமா இருக்கிறாங்க அதை வந்து நியூஸை வந்து வெளியே போடுறதில்ல அப்படி போடுற நியூஸு எதுவுமே வர்றதில்லை அங்கே நடக்கிறது எதுவும் வர்றதில்லை நியூஸ் சேனல் தான் மணல் கொள்ளை கற்பழிப்பு திருட்டு கொலை கொள்ளை ஆள் பறிப்பு இந்தமாரி நிறையா நடக்கிறதெல்லாமே நியூஸ் ஜெ நியூஸில் தான் அதிகமாக வந்துகிட்டுருக்குது மற்ற நியூஸுலயெல்லாம் எதுவுமே வர்றதில்லை அதான் எல்லாம் அடக்கி ஆளுகிறாங்கோ போதும்